நாகப்பட்டினம் மாவட்டம் பரவை என்ற ஊரில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் எங்கள் வீட்டு நாங்கள் பரம்பரை பரம்பரையாக தோட்டக்கலை நடத்தி வந்துட்டுருக்கோம் எப்படின்னா ஒரு ஒரு மரமாக எப்படின்னா வாழைமரம் முருங்கைமரம் மாமரம் பலாமரம் கொய்யாமரம் பனைமரம் எல்லா மரமும் இங்கே அனைத்து மரங்களும் எங்க வீட்டு கொல்லையில் நாங்கள் வச்சிருக்கோம் வாழைமரம் அதுக்கப்பறம் வந்து பூச்செடியிலேருந்து ஏ டூ இஷட் எல்லாம் பூச்செடியும் நாங்கள் வச்சிருக்கோம் எல்லாம் செடி கொடி பழங்கள் எப்படின்னா லெல எலுமிச்சைபழம் நார்த்தங்காய்பழம் ஆரேஞ்சு மாதுளைபழம் சப்போட்டா எல்லாம் பழமும் நாங்கள் வச்சிருக்கோம் காய்கறியில் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது வெங்காயத்துலேருந்து தக்காளிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் அறுவடை செஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் அதனால எப்பிடின்னா நாங்கள் வாழை மரம் வச்சிருக்கோம் அது மழை காலத்தில் வந்து மழை காலத்தில் வந்து அடியில் அப்புடி பூச்சி அரிச்சி அப்புடி ஸ் வாழைமரத்தோட சாஞ்சிடுது அதுக்கு என்ன நிவா இது பண்ணலானு நாங்கள் வேளாண்மைத்துறையில் வேலன்னு ஒரு சார்ருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நாங்கள் அடிக்கடி அடிக்கடி போய் கேட்டு வருவோம் அது பூச்சி அதிகமாக இருக்கறதுனால அந்தமாரி வருது அதுக்கு நாங்கள் என்ன முடிவு பண்ணலானு கேட்டதுக்கு அவரு ஒரு மருந்து கொடுத்தாங்க மருந்த போட போட மண்ணும் நல்லா இதாக ஆனது அந்த மரமும் சூப்பராக ஆனது மரத்தில் உள்ள வாழம்பழல்த் வாழைப்பழத்துலேருந்து வாழைக்காயிலேருந்து எல்லாமும் சூப்பராக ஆனது அதனால வேளாண்மை ஆலோசனை சூப்பராக அந்த வேலன் சார் சொன்னார் அதனால நாங்கள் காரைக்கால் எஃப்எம்மில் அடிக்கடி அடிக்கடி வேலன் சார்கிட்ட நாங்கள் பேசுவோம் அந்த சார் ரொம்ப பெருமையாக எங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கும் அவருக்கிட்ட பேசுகிறது அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலன் சார் அதனால எல்லாரும் வீட்டில் எல்லாரும் ஒரு ஒரு தோட்டக்கலை வச்சி எல்லாமும் இது பண்ணுங்க நன்றி வணக்கம்